யோகா பயிற்சி செஞ்சதுக்கு அப்பறம் என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்குது எனக்கு மூச்சு பிரச்சனைலாம் இருந்து மூச்சு விட ரொம்ப சிரமமாக இருக்கும் எனக்கு ஃபஸ்ட்டுலாம் இப்போ யோகா பண்ண ஆரம்பித்ததுல இருந்து எனக்கு மூச்சு பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இல்லை உடம்பு ரொம்ப மெலிந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் எனக்கு உடம்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை என் ஃப்ரெண்டு வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க நான் அந்த யோகா பயிற்சி பண்ணு அப்டின்னு சொல்லி ஆசனம் எல்லாம் கொஞ்சம் பண்ணு உனக்கு சரியாவும் உடம்பு மூச்சு பிரச்சனைலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி சொன்னேன் அவங்களும் அதே கடைபுடிச்சி நான் சொன்னது எல்லாம் செஞ்சாங்க இப்போ அவங்களுக்கும் உடம்பு பரவாயில்லை அவங்களும் உடம்பு நல்லா இருக்குது அப்படி சொல்கிறாங்க யோகா பயிற்சினால் எல்லோருக்கும் உடம்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது எந்த ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்க எல்லோருமே நல்லா இருக்காங்க எல்லாம்